தொழில்நுட்பம் மாற்றம்னால் இப்போது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொரோனா வந்துச்சு அதனால எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சி ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் ஃபுல்லாக லேப்டாப் போன் இதனால் ஃபுல்லாக அதைமட்டும் தான் யூஸ் பண்ணி நாங்கள் படிச்சுட்டுருந்தோம் அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாருந்துச்சு அந்த தொழில்நுட்பத்துனால எங்களுக்கு ஒரு எஜிகேஷன் டெவெலப் ஆகிருக்கு அதேமாதிரி நாங்கள் இப்போ எதாவது ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிறதுனாலும் ஆன்லைனிலே வாங்கிக்கலாம் அந்த தொழில்நுட்பம் டெவெலப் ஆனதுனால் நாங்கள் ஈஸியாக வீட்டிலே இருந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் மற்றவங்களுக்கும் அதை சேல் பண்ணலாம் அந்தமாதிரி நிறையா எங்களுக்கு இருக்குது தொழில்நுட்ப முன்னேற்றம்